லீவ் டைமில் வந்து எங்கள் ஃபேமிலி குழந்தைக கூட வந்து நாங்கள் பக்கத்து ஊரில் இருக்கற நிறைய ப்ளேசஸ்க்கெல்லாம் போகும் எக்ஸ்ஸாம்புல் பாண்டிச்சேரியில் வந்து நாங்கள் ராக் பீச்சுக்கு போவோம் ராக் பீச்சில் வந்து பீச்சில் விளையாடுறத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அடுத்து வந்த ஆரோவில் போவோம் ஆரோவில்லில் வந்து வாட்டரில் விளையாடலாம் அதில் வந்து நிறைய ஃபன் ஸோன் இந்த ட்ரெயின்னு ஜெயின் விலே இந்த மாதிரியான ஃபன் ஸோன்ஸ்லாம் நிறைய இருக்கும் அடுத்து வந்து பார்க் போகலாம் பார்க்கில் வந்து ஊஞ்சல் சீசா சர்க்கஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கும் குழந்தைகளுக்கு ரொம்பவே ஜாலியாக இருக்கும் விளையாடுறத்துக்கு அப்புறம் வந்து பேரடைஸ் பீச் போவோம் பேரடைஸ் பீச் வந்து ஃபேமிலியாக விசிட் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அங்கே வந்து இந்த டென்ட்டு ஃபுட் கார்னரு ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் இந்த மாதிரியான நிறைய இது இருக்கும் அப்பறம் அங்கே வந்து நம்ம குழந்தைங்க கூட வந்து மணலில் விளையாடறது கோபுரம் கட்டி விளையாடறது இந்த மாதிரிலாம் நல்லா இருக்கும் அடுத்து வந்து ப்ரொவிஷனல் மால் ப்ரொவிடன்ஸ் மால் ப்ரொவிடன்ஸ் மாலில் வந்து நிறைய நம் தேவையான திங்ஸ் வாங்கலாம் ட்ரஸ் ட்ரஸ் எடுக்கலாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் காஸ்மெடிக்ஸ் ஐட்டம்ஸ் வாங்கலாம் அங்கேயும் சாப்பிடுவதற்கான ஃபுட் ஃபுட் கோர்ட்டெல்லாம் நிறைய இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பொட்டானிக்கல் கார்டன் பொட்டானிக்கல் கார்டன் வந்து க்ரீனிஷாக இருக்கும் பார்க்கறதுக்கே மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும் ஏதாவது நம்மளுக்கு ஸ்டெர்ஸ் இருக்குது அப்படின்னால் அங்கே போனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அவன் குழந்தைகளுக்குமே அந்த இடம் ரொம்பவே பிடிக்கும் நெக்ஸ்ட்டு வந்து விழுப்புரம் விழுப்புரத்தில் வந்து மால் இருக்குது மால்லில் வந்து க்ரீன்ஸ் ட்ரஸ் எடுக்கலாம் கீழே வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான மார்க்கெட் வீட்டுக்கு தேவையான திங்ஸெலாம் வாங்கலாம் மேலே வந்து ஃபன் ஸோன்ஸ் இருக்குது ஃபன் ஸோன்ஸில் வந்து ந நிறைய குழந்தைங்க விளையாடுறத்துக்கான நிறைய ஃபன்ஸெலாம் இருக்கங்கெ விர்ச்சுவல் ரியாலிட்டி இருக்கங்கே அப்புறம் வந்து மூவிஸ் பார்க்கலாம் ந நம்மளுக்கு வந்து ஃபேமிலி கூட போகும் போது நம்பளுக்கு என்ன பிடித்த மூவி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மூவிஸ் பார்க்கலாம் அப்புறம் வந்து செஞ்சி கோட்டை செஞ்சிக்கோட்டை வந்து ஃபேமிலி கூட ட்ரக்கிங் போகலாம் மலை ஏறலாம் நம்ம நிறைய சுற்றி பார்க்கறதுக்கு ஒன்டே சுற்றி பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து விழுப்புரம் பார்க்கு விழுப்புரம் பார்க்கில் வந்து குழந்தைகள் விளையாடறத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்கும்